நான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு இன்ஸ்டால் பண்ணிணது மீஷோ தான் மீஷோவில் தான் ப்ராடக்டெல்லாம் வாங்க ஆரம்பித்தேன் அதிலருந்து கம்மி ப்ரைஸ் பட் நல்ல க்ளாத்து எதுவும் கிழிஞ்சியெல்லாம் போகலை அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு நான் நிறைய ப்ராடக்ட்ஸ் வாங்க ஆரம்பித்துட்டேன் ட்ரெஸ்ஸு தான் வாங்க ஆரம்பித்தம்போது ஃபஸ்ட் ஃபஸ்ட் நான் ஆட்ரு போட்டதே ஒரு சுடி தான் வாங்கினேன் அதில் மெட்ரியல் ட்ரெஸ் தான் காட்டன் க்ளாத் ரொம்ப நல்லா இருந்தது ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருக்குது அதுக்கு ரேட்டிங் கூட ஃபைவ் ஸ்டார் கொடுத்தேன் நான் அது அல்மோஸ்ட் ஃபோர் ஹண்ரட் த்ரீ ஹண்ரட் அப்படிதான் வந்துச்சு ஸோ அதனால் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அந்த மீஷோ ட்ரெஸ்ஸஸ் நான் ஆர்டர் போட்டது மீஷோவில் ஆர்டர் போட்டேன் இப்போ ஷாப்ஸி எல்லா ப்ராடக்ட்டுமே நல்லாதான் இருக்குது கம்மி ப்ரைஸ்சில் கிடைக்கிறது இன்னும் ஹெல்ப்ஃபுல் நம்ம அல்மோஸ்ட் கடையில் எல்லாம் போய் வாங்குனோன்னால் அது இன்னும் இதுவாகும் ஆனால் நம்ம போய்விட்டு ஷாப்ஸி மீஷோ இந்தமாதிரில்லாம் வாங்குனோன்னால் எல்லாேருக்குமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஸோ அதனால் நம்ம எல்லாேருமே மீஷோ ஷாப்ஸி அந்தமாதிரில்லாம் யூஸ் பண்ணிக்கணுன்னால் ரொம்ப ஹெல்ப்ஃபுல் எல்லாேருமே மீஷோ ஷாப்ஸி யூஸ் பண்ண ஆரம்பிச்சுருங்க இந்த ஃபஸ்ட்டு ப்ராடக்ட் வந்து சுடிதார் தான் ஆட்ரு போட்டேன் ஈவென் அக்காவும் ஆட்ரு போடுறாங்க நிறை எல்லா இப்போ இந்த கோவிட் வந்ததுனால்தான் எல்லாேருமே ஆன்லைனுக்கு அடிக்ட்டாக ஆரம்பித்தாங்க இப்போ அந்த ப்ராடக்ட் வந்து எவ்வளோ நல்லாயிருந்துச்சின்னா காட்டன் க்ளாத்து அது கிழிஞ்சும் போகாது ரொம்ப இந்த வெயில் காலத்துலெல்லாம் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்புறம் அது வந்து காட்டன்னாகவே சுருங்கிவிடும் அதனால் நம்ம லூ லூசாக அதை ஸ்ட்ரிட்ச் பண்ணிக்கணும் அது வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் பாப்பாக்கெல்லாம் ட்ரெஸ் வாங்கிறதா இருந்தாலும் பாப்பாக்கெல்லாம் காட்டன் க்ளாத் வாங்கணுன்னால் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் பாப்பாவெலாம் குத்துகிற ட்ரெஸெல்லாம் போட்டால் அழுகும் அதனால் சொல்லிட்டு இந்தமாதிரி ப்ராடக்டெல்லாம் வாங்கினா நல்லாயிருக்கும் இப்போ அந்த மா அந்த ப்ராடக்ட் தான் மட்டுமெல்லாம் இல்லை நிறைய ப்ராடக்ட்ஸ் இருக்குது இப்போ சாப்பாடு ஆட்ரு போட்டாலும் அந்த சாப்பாடு வந்து நல்லா இருந்துச்சு நான் ஃப்ரைட் ரைஸ் ஆட்ரு போட்டேன் அந்த ஃப்ரைட் ரைஸ்மே சூப்பராக இருந்துச்சு அப்புறம் வேறு என்ன இப்போ ஆன்லைனில் ஜுவெல் செட் வாங்கினேன் அந்த ஜுவெல் செட்டெல்லாம் கூட அழகாக இருந்துச்சு ஆனால் ஒரு ஒரு டைம் தான் டூ ஹண்ரட் தான் அந்த ப்ராடக்ட் பட் ரொம்ப அழகாக இருந்துச்சு எக்ஸ்பெக்ட்டே பண்ணல அதைவிட அழகாக இருந்துச்சு ஜுவெல் செட்டு அப்புறம் நெயில் பாலிஷ் இந்தமாதிரி ஐ லைனர் கடையிலெல்லாம் போய் கேட்டோன்னால் அல்மோஸ்ட்டு இந்த மேக்கப் திங்ஸ் எல்லாமே ஒரு ஜாஸ்தி அமௌண்ட் பட் அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது நல்ல ப்ராடக்ட்டு கம்பெனி ப்ராடக்ட்டாக இருக்குது இது வந் இந்த அந்த ப்ராடக்ட்ஸெல்லாம் வந்து ஃபேஸ்சில் அப்ளை பண்ணிணாலும் எந்த ப்ராப்ளமுமே வராது சைட் எஃபெக்ட்ஸ் எதுவும் வராது அந்தமாதிரில்லாம் இப்போ கடையில் வாங்கினா கூட அவங்க அதை பற்றி அவ்வளோ எக்ஸ்ப்ளைன் பண்ணுவாங்கலான்னு தெரில ஆனால் ஆன்லைனும்போது நம்மளுக்கு ஒரு அஞ்சு ஆர் சிக்ஸ் ஸ்டார்ஸ் ஃபைவ் ஸ்டார்ஸ் வருதா அதில் எல்லாம் அந்த ப்ராடக்ட் பற்றி ஃபுல்லாகவே நம்மளே அந்த டீட்டெயில்ஸ்ஸும் தெரிஞ்சுக்கிறோம் இப்போ நேர்லெல்லாம் போயிக்கா பார்த்தா கூட ஒரு ஃபைவ் டு சிக்ஸ் ப்ராடக்ட்ஸ் காமிப்பாங்க அதுக்குமேலே நீயே பார்த்துக்கமான்னு சொல்லிவிடுவாங்க ஆனால் இப்பன்னும்போது நம்மளே ஸ்வைப் பண்ணி ஸ்வைப் பண்ணி நிறைய நம்மளுக்கு பிடிச்சது ரொம்ப பிடிச்சதா சூ சூஸ் பண்ணி எடுத்துக்கலாம் இல்லை நம்ம இந்த விஷ் லிஸ்ட்டில் போட்டு அதில் த்ரீயில் பெஸ்ட் ஒன் சூஸ் பண்ணிக்கலாம் நம்மளுக்கு ரொம்ப பெனிஃபிட்ஸ் இருக்குது இந்த பெனிஃபிட்ஸெல்லாம் வச்சு நிறையா மொபைல்ஸெல்லாம் மொபைல் வாங்கணுன்னால் கூட அந்த மொபைல்ஸ்சுக்கான எல்லாத்தையுமே எக்ஸ்ப்ளைன் பண்ணுவாங்க அதில் இருக்கிற இதுவெல்லாம் கூட நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிட்டு நம்ம வாங்குனோன்னால் நம்மளுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ அதனால் அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம ப்ராடக்ட்டை சூஸ் பண்ணி அந்த ப்ராடக்ட்டுக்கு வந்து ஓகேவா இல்லையான்னு நம்ம பார்த்துட்டு வாங்கி பக்கத்தில் அக்கத்தில் கூட கேட்டு தெரிஞ்சுட்டு இந்த ப்ராடக்ட் வந்து ரொம்ப நல்ல ப்ராடக்ட்டாக இருந்தால் கண்டிப்பாக ஆன்லைனிலே ஆடர் போட்டுடலாம் அப்படி நேரில்தான் போய் வாங்கணுன்னாலும் நேரிலே போய் வாங்கிக்கலாம் நம்மளுக்கு நம்மளுக்கு எப்படி தேவையோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம வாங்கிக்கணும் அப்போதான் நம்மளுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இப்போ நான் வந்து ட்ரெஸ்ஸு ஜுவெல் செட் ஃபுட் ஆட்ரு போட்டிருக்கேன் எல்லாமே சூப்பராகதான் இருந்திருக்கு எதுவுமே ஒஸ்ட்டாவெல்லாம் இல்லை எல்லாமே ஃபைவ் ஸ்டார் கொடுக்கலாம் எல்லாமே பெஸ்ட்டாகதான் இருக்கும்